ஹலோ கேப் டிரைவருங்களா நாங்கள் கார் வெளியே போறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க ஆமாங்க அது இப்போ வெளியே போகலைங்க அது வேறொரு ஃபங்ஷன் வந்திருச்சு அதனால் அதுக்கு பணங்கூட அனுப்பியிருக்கங்க ரெண்டாயிரம் பேமெண்ட் கூகுள் பேல பண்ணிவிட்ருக்கங்க நாங்கள் போகல ரத்து செய்றோங்க அதில் வந்து திருப்பி நீங்கள் அனுப்ப முடியுமா அனுப்புறீங்ளா இல்லை நேரில் வந்து கொடுக்குறீங்ளா இல்லைன்னா இதில் போட்டு விட்றீங்களா அக்கௌண்ட்ல